சமையலறையில் எலி வருது கரப்பான் பூச்சி வருதுன்னால் சமையலறை சுத்தமாக வச்சுக்கணும் அடிக்கடி டப்பாங்கெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும் கரப்பான் பூச்சியெல்லாம் அப்போதான் வராமல் இருக்கும் அதுலையும் கழிவறையிலையும் அப்படிதான் வச்சுருக்கணும் நீட்டாக வச்சு கழுவி கழுவி வச்சுருக்கணும் டெய்லியும் யூஸ் பண்ணுற இது டாய்லெட்டு எல்லாம் நீட்டாக கழுவி வச்சுருந்தா எலி தொந்தரவெல்லாம் ஏதும் இல்லை பூச்சிக்கு மருந்தெல்லாம் இருக்கு கரப்பான் பூச்சி மருந்தெல்லாம் அதை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளெ போட்டு விட்டோம்னாலே கொஞ்சம் இதாக இருக்கும் எலிமருந்தும் அதேமாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம நா வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக நாலு செவத்துக்கு ஃபுல்லாக சுற்றி வர போட்டு விட்டோம்னால் ஒருநாள் விட்டோம்ன்னா சரியாயி எலி ஃபுல்லாக செத்தாயிடும் சமையலறையெலாம் நீட்டாக வச்சுருக்கணும் அப்போ எந்த எலியும் வராது சுத்தமாக சிங்க்கு இதெல்லாம் கழுவி டெய்லி வா டெய்லி யூஸ் பண்ணுறதெல்லாம் அன்னன்னைக்கு கழுவி வச்சோம்ன்னால் அதில் எலியெல்லாம் வந்து உட்காராது